ஆக்சுவலாக அந்த பிராஜெக்ட் வந்து ஒரு ஒன் வீக்கில் முடித்து கொடுக்கணுன்ற மாதிரி எங்களுக்கு டார்கெட் கொடுத்தாங்க ஆனால் எங்களால் வந்துட்டு எல்லாம் கரெக்டாக போயிட்டுருந்த நேரம் வந்து ஒரு டூ டேஸ் பிஃபோர் வந்து எங்களுக்கு வந்து அந்த பிராஜெக்ட்டில் வந்து ரொம்ப எரர் காமிக்க ஆரம்பிச்சது தட் மீன் வந்து ஒரு டென் தவுசண்ட் எரராவது அந்த இதில் அப்ளோடரில் எரர் காமிச்சது ஸோ அதில் பயங்கர பிராப்ளம் ஆகிடுச்சு ஸோ என்ன பண்ணுறது இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ மட்டும் எப்படி இந்த பிரச்சனை வந்துச்சு எங்கேருந்து இந்தப் ப்ராப்ளம் வந்தது அப்படினிட்டு நாங்கள் எல்லோருமே எங்க டீம் வொர்க்கர் எல்லோருமே வந்து சர்ச் பண்ண ஆரம்பித்தோம் உடனே எங்களால் வந்து அவ்வளோ சுல சீக்கிரமாக வந்து இந்த விசயத்தை ஃபைன்ட் அவுட் பண்ணமுடியல ஸோ அதுக்கப்புறம் டே நைட்டாக நான் உட்கார்ந்து அந்த விசயத்தை வந்து நிறையா அந்த புக்கை எடுத்துப் படித்து பாத்தேன் ஸோ அப்டின்றதில் வந்து எங்கே இருந்து அந்த எரர் வந்திச்சு எதனால் இந்த மிஸ்டேக் வந்துச்சுனு சொல்லிட்டு எல்லா ஃபைலையுமே எடுத்து நாங்கள் செக் பண்ணிப் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கான சொலியூஷனை வந்து என்னால் கண்டுபுடிக்க முடிஞ்சிச்சு ஹோல் டே நைட்டாக நான் வொர்க் நான் எடுத்து டைம் எடுத்து நான் அந்த விசயத்தை கத்துக்கிட்டேன் அதைக் கத்துக்கிட்டதினால அந்த எரரில் வந்து என்னால் க்யூர் பண்ண முடிஞ்சிச்சு பிஃபோர் ஒன் டேக்கு முன்னாடியே அதுக்கப்புறம் அந்த எரர் வந்து எங்கள் டீமை வச்சு நாங்கள் அந்த விசயத்தைக் கிளீயர் பண்ணி அதுக்கப்றோம் ஒன்டே பிஃபோராகவே அதை சப்மிட் பண்ணோம் ஸோ அந்த விஷயம் வந்துட்டு நான் ரொம்ப பெரிய சிக்கலாக இருந்திச்சு ரொம்ப இதில் தூக்கம் இல்லாமல் ரொம்ப தலைவலி அதை சப்மிட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமாதான் எங்களுக்கு ஒரு நிம்மதியாகவே இருந்திச்சு சரி ஓகே அவங்க சொன்ன டயத்துக்கு முன்னாடியே நம்ம முடித்துக் கொடுத்துட்டோம் இனிமே எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம கிளைண்ட் வந்து அந்த விஷயம் வந்து கரெக்டாக ஒப்படைச்சாச்சு அப்டின்றமாதிரி அந்தமாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வா லைஃப்பில் வந்துட்டு மாற்றி மாற்றி சூழ்நிலைகள் வரதான் செய்யும் அதை வந்து நம்ம எப்படி நம்ம அந்தப் பிரச்சனைகளில் வந்து மீண்டு நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல்லாக அடையுறோம்ன்ற நம்ம டார்க்கெட்டை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும் அப்படினாதான் வந்து நம்மளோட சக்சஸை வந்து நம்ம கொண்டு போக முடியும்